ஹலோ மேம் நான் நீடாமங்கலத்துலேந்து வந்துருக்கேன் மேம் என் பொண்ணு எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சீட்டு உங்கள் க உங்கள் ஸ்கூலில் இருக்குமான்ட்டுன்னு கேட்கலானு வந்தேன் மேம் ஏன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு க்ரூப் தான் வேணுமா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துருக்கா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மேம் மேக்ஸ் பையாலஜி தான் மேம் வேணும் இல்லை மேம் அவள் வந்துவிட்டு இப்போ பிடிஎஸ் இல்லைன்னா நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி படிக்கணுன் ஆசைப்படுறா அதனால தான் மேக்ஸ் பையாலஜி வேணுன்னு சொல்லுறா நீடா நீடாமங்கலத்தில் ம் ம் நீடாமங்கலம் ஸ்கூலில் தான் மேம் டென்த்து வரையும் படிச்சா இப்போ நாங்கள் சேக்கும்போது லெவன்த்து டுவல்த்து உங்கள் ஸ்கூலில் கோச்சிங் நல்லாருக்குன்னு சொன்னாங்க அதனால இப்போ சரி அதான் உங்கள்கிட்ட இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அட்மிஷன் போட்டுக்கலாமா என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் மேம்

ஓகே மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த என்ட்ரன்ஸ் எதை பே எதை பேஸ் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு மட்டும் சொல்லுறிங்களா மேம் இந்த டென்த்தோட டென்த்து பேஸ்டாக இருக்குமா இல்லை நீங்கள் எதுவும் லெவன்த் டுவெல்த்தில் எதுவும் நம்ப எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை இல்லை மேம் நான் என்ன கேட்கறேன் டென்த்து வந்து டென்த்து இப்போ வரையும் படிச்சது போதுமா இல்லை மேலே இது மாதிரி லெவன்த்து டுவல்த்துக்குள்ளே எதுவும் சப்ஜெக்ட்டுன்னு நம்ம கொஞ்சம் எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணனுமா அந்த என்ட்ரன்ஸ்க்குன்னு கேட்கறேன் ஆ ஆ ஆ எப்போ மேம் என்ட்ரன்ஸ் எப்போ மேம் வைப்பிங்க அப்படிங்களா சரி ஓகே மேம் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுறேன் மேம் இப்போ இங்கே ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டி இருக்கா மேம் ஏன்னா திருவ நாங்கள் நீடாமங்கலத்துலேந்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டு போக முடியாது கஸ்டமாக இருக்கும் ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டி இருக்கா ஓகே ஓகே மேம் இப்போ ஸ்கூல் ஃபீஸும் ஹாஸ்ட்டல் ஃபீஸும் சேர்த்து எவ்வளோ மேம் லெவன்த்துக்கு வரும் அப்படிங்களா ப்ளஸ் ஹாஸ்ட்டலா மேம் இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் சொல்றிங்களா ஆ சரி சரி இப்போ எப்படி மேம் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து பார்த்துக்லாமா இல்லை வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகறனாலும் அழைச்சிட்டு போகலாமா மேம் ஹாஸ்ட்டலில் இருந்தால் ம் ம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம்

ம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுறேன் மேம் எப்படி மேம் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுவிங்களா டைமிங் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவிங்களா ஓகே மேம் ஓகே ஓகே இல்லை மேம் நான் இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் வைக்கிற அன்னிக்கு முத நாள் எங்களுக்கு கால் பண்ணுவிங்களான்னு கேட்கறேன் மேம் இப்போ எப்படி நீங்கள் எப்படி மேம் அப்ளை பண்ணுறது ஓகே ஓகே ஓகே ஓகே ம் நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுறேன் மேம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ப பாருங்கள் மேம் அட்மிஷன் கண்டிப்பாக ஓகே ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்